டெக்னாலஜி வந்த அப்புறம் மக்களுக்கு என்ன செய்யணும் எப்போ செய்யணும் தெரியல முன்னாடிலாம் பானை வாங்கி அதில் தண்ணி ஊற்றி வச்சு குடிப்பாங்க உடம்பு நல்லா இருந்தது ஆனால் இப்போ ஒரு தண்ணி பாட்டுலை வாங்கிடுறாங்க குளிர்சாதன குளிர்சாதனப்பெட்டியில தண்ணியை நிரப்பி அதில் வச்சிடுறாங்க அது நம்ப உடம்புக்கு அதிகமாக கேடை விளைவிக்கிறது ஒரு பொருளை ஆன்லைனில் வாங்கறதற்கு நிறைய மாடல் பார்க்கறாங்க பிடிக்கலன்னா உடனே திருப்பி அனுப்புறாங்க முன்னாடிலாம் கடைக்கு போய் நேரில் பார்த்து கலர் பிடிச்சி தரம் நல்லா இருந்தால் வாங்குவாங்க இப்போ எல்லாம் இல்லை நேரத்தை ரொம்ப மிச்சம் பண்ணுறாங்க